குழந்தைகளை பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியமான விஷயம் ஏனென்றால் குழந்தைகள்தான் நோய்வாய் படுகிறார்கள் நிறைய புற்று நோய்கள் அவதிப்படுகிறார்கள் சிறு வயதிலே கண்பார்வை இல்லாமல் இருக்கிறார்கள் காது கேட்காமல் இருக்கிறார்கள் உடம்பு சரி இல்லாமல் போவது இதற்கு முக்கியமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்கு அவர்களை பாதுகாக்க வேண்டும் அவரோடைய வீட்டில் இருக்கிற எல்லா இடங்களையும் சுத்தமாக வ வச்சுக்க வேண்டும் அதே நேரத்தில் நல்லதும் அவர்களுக்கு தரணும் உணவே மருந்து மருந்தே உணவு என்கின்ற வாசகம் இப்போதைக்கு ரொம்ப முக்கியமான வாசகம் அது கொழந்தையில இருந்தே நம்ப நம்ப வந்து அத பயன்படுத்துனால்தான் பிற்காலத்தில் நிறைய ஆண்டுகள் நம்பளால் வாழ முடியும் இப்போ இருக்கிற சாப்பாடுக்கும் பத்து வருஷம் இருக் முன்னாடி இருக்கிற சாப்பாடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நிறைய சத்திருந்தது ஆனால் இப்போ எல்லாம் வியாபாரமாக ஆயிருச்சு நல்ல உணவு கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படி கிடைச்சாலும் அது மேல் நம்பளுக்கு நம்பிக்கை இருக்கிறதில்ல தப்பாக போயிடுது நிறைய பேர் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றாங்க நிறைய பேர் கடையில் வாங்கி சாப்பிட்றாங்க கடையில் வாங்கி சாப்பிட்றதுங்குறது அவங்க வியாபாரத்துக்கான சாப்பாடு வியாபாரமாகவேதான் இருக்கும் செலவு கம்மியாக இருக்கும் வியாதிகள் நிறையா வரும் ஏனென்றால் அங்கே நிறையா பேர் போய் சாப்பிடுவாங்க அதனால் பெற்றோர்கள் செய்யிற சாப்பாடே சிறந்தது வீட்டில் என்ன சாப்பாடு செஞ்சாங்களோ அது சின்னதோ பெரிசோ அது சாப்பிட்டு வாழ்ந்தாலே நூறு ஆண்டுகள் வாழ முடியும் கண்டிப்பாக எந்த நோயும் வராது அப்படியே நோய் வந்தாலும் அதை பாதுகாத்துக்கொள்ள காய்கறிகள் சாப்பிட வேண்டும் சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் நிறைய ஸ்பைசஸ் இருக்குது சாப்பாடு இருக்குது பருப்பு வகைகள்ருக்குது கார சாரமான வகைகள்ருக்குது நல்ல அரிசி இருக்குது பருப்பு இருக்குது நெய் போட்டு சாப்பிடலாம் இந்த கொழந்தைகளுக்கான சாப்பாடு எப்படிப்பட்ட சத்தான உணவுகளை கொடுக்கணுமோ அப்படிப்பட்ட சத்தான உணவுகளை கொடுக்க வேண்டும் இதுவே நீங்கள் வந்து இந்த ஆறிய சாப்பாடு கறுப்பரிசி சாப்பாடு நிறைய சாப்பாடு கொடுக்கறதுனால அவர்களோட எலும்பு தசைகளும் வலுவாகவும் அதிகமான வளர்ச்சிகள் ஏற்படும் இதுவே நீங்க பெண்களுக்கு இப்போல்லாம் சிறிய வயதுலயே வயதுக்கு வந்துடறாங்க ஏனென்றால் இருப்பை இருக்கிற சாப்பாடு அப்படி போடுற முட்டை அப்படி அப்படி இருக்கிற கோழி அப்படி எல்லாமே மருந்தாயிருச்சு எல்லாமே மருந்து அதனால வர விளைவே புற்று நோய் இந்த நோய் நிறைய மருந்துக்கான சாப்பாடு சாப்பிட்றதுனால நிறைய விளைவுகள் சிறிய வயதில் வராது பெரிய வயதில்தான் வரும் ஏனென்றால் நம்ப உடம்பும் ஓரளவுக்குதான் தா தாங்கிக்கொண்ட சத்து உடையது அதுக்கு மேல் எவ்வளவோ அழுத்துனாலும் அந்த அளவு தாங்காது தாங்கிக்கவும் முடியாது அதுவே நம்பளால் முடிந்த அளவு பெற்றோர்கள் தன்னுடைய கொழந்தைக்கி அதிகமான அக்கறையும் பாசத்தையும் உணவிலேதான் நம்ம காட்ட முடியும் அதேமாதிரி அவங்க காட்டுற பாசம் என்னென்றைக்கும் நீடிக்கும் நூறு வயது ஆனாலும் பெற்றோர்கள் தந்த சாப்பாடுதான் அவருடைய வளர்ச்சிக்கும் பின்னாடி சாப்பிடாம போக சூழ்நிலையெல்லாம் இருந்தாலும் தன்னுடைய வலுவான சத்து இருக்கிற கூடிய உடம்புக்கும் உற்றமானது ஊர்ஜிதமானது எனவே தந்தை அம்மா கொடுக்குற சாப்பாடே சிறந்தது